ஆ சார் நான் ஒர்கு கேட்டிருந்தேங்க சார் ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை சார் எனக்கு உடம்பு முடியல அதுதான் ஆஸ்பிடல் ரெண்டு நாளாக போய்கிட்ருந்தேன் ஆ அதுதான் உங்களுக்கு கால் பண்ணி எப்போ வரலாம்னு கேட்கலான்னு கால் பண்ணிணேன் சார் என்றைக்கு வரலாம்னு சொல்கிறீங்களா நாளைக்கு வரோம் அட்ரஸு என்ன எந்த இடன்னு சொன்னிங்கன்னால் வந்துடுவேன் ஏரல் பக்கம் ஓகே ஓகே ஏ ம் ஓகே எத்தனை மணி நேரம் ஒர்க் ஓகே ஓகே ஓகே ஆ ஓகே சேலரி எவ்வளோ ஓ சரி சரி அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா பர்மணட்டா ஆ ஓகே ஓகே ஓகே ஆ சரி வேறு வேறு எதாவது ஃபார்ம் அந்தமாதிரி எதுவும் ஆ ஆ ஓகே ஈவினிங் டைம் வரலாமா ஆ ஆ சரி சரிங்க சார் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ சரி ஆ சரி ஆ சரிங்க சார் ஆ ஆ சரிங்க சார் ஆ சரி வைக்கட்டுமா